காலையில் எழந்த உடனே பெண்கள் முகத்தை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சாணத்தை எடுத்து தண்ணீரில் கரைச்சி வாசலில் தெளிச்சிவிட்டு அதன் பிறகு அதை கூட்டி கோலம் போடுவாங்க கோலம் போட்டு தாமரை பூவோ பரங்கி பூவோ பூசணி பூவோ எதோ ஒரு பூவ வச்சி அலங்காரம் செய்வாங்க அப்பொழுது அந்த பூமிக்கு அந்த வீட்டுக்கு லெட்சுமி கடாக்ச்சம் உண்டு அந்த வீட்டுக்கு லெட்சுமி கடாக்ச்சம் உண்டு பிறகு அந்த சாணம் தெளிக்கிறதுனால அந்த இடம் நல்லா சிமிண்ட்டு போட்டதை விட நல்லாயும் இருக்கும் நம்ப நடக்கும்பொழுது நமக்கு எந்த விதமான நோய்களும் நம்ப காலில் ஏறாது நம்பளை அணுகாது அதுக்காகதாங்க சாணம் போட்டு தெளிச்சிங்குறோம் புழுதிகள் அண்டாது உப்பு மண் சில இடங்கள்ல உப்பு மண்ணுகள் நிறையா இருக்கும் காலில் ஒட்டிக்கிட்டு வரும் சாணம் தெளிக்கும்பொழுது அந்த இடம் சிமிண்ட்டு போட்டதுபோல் பளபளப்பாகவும் அருமையாகவும் இருக்கும் அதுக்காகதாங்க காலையில் எழந்திரிச்ச உடனே சாணம் தெளிக்கிறது